விளையாட்டில் வந்து எப்போயுமே வெற்றி தோல்வி ரெண்டுமே வந்து வரும் வெற்றி பெற்றதை விட தோல்வியே நமக்கு வந்து ஒரு அனுபவம் வெற்றியே தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சொல்வாங்க ஜெயித்தவனுக்கு வந்து ஒரு ஜெயித்தவனோட தோற்றவனுக்கு தான் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அனுபவங்களாக இருந்ததுனால்தான் புதுசு புதுசான ஒரு சிந்தனைகள் உருவாகும் ஸோ அதனால் ஜெயித்திட்டோம் அப்படின்னமுன்னா நம்ம கர்வத்தில் போயிடுவோம் தோற்றுட்டோமுன்னா ஏன் தோற்றோம் எப்படி தோற்றோம் எதனால் தோற்றோம் எப்படி என்னன்னெல்லாம் செஞ்சு என்ன சரிப்பண்ண முடியும் அப்போ இன்னும் நமக்கு பயிற்சி தேவை முயற்சி தேவை அப்படி சொல்லிவிட்டு பயிற்சி முயற்சில்லாம் நம்ம அதிக திருப்பி அதிகப்படுத்தி நம்ம மேலும் வலுப்பெறுவதற்கு நம்மளுடைய ஸ்ட்ராங் ஆகிறத்துக்கு நம்ம வந்து நம்ம தோல்வியை அதிகமாக வரும் ஸோ அதனால் ஒரு ஜெயிக்கறதை விட ஜெயித்திட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படறத விட தோற்றுட்டாலும் தோல்வியையும் நம்ம இனிமேல் என்ன செய்கிறோம் வருங்காலல்லாம் செலிப்ரேட் பண்ணணும் பார்ட்டிசிபேட் பண்றது ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான் அது வெற்றி தோல்வி அப்படில்லாம் கிடையாது நம்பளை விட ஒரு பாய்ண்ட் அதிகமாக எடுத்துட்டாங்கன்னால் அவங்க வெற்றி அவங்க தொண்ணூற்றொம்போது நம்ம தொண்ணூற்றி எட்டு அப்படின்றதுனால ஒரு பாய்ண்ட்டில் கம்மியாக இருக்கறதுனால் நம்மளுக்கு ஃபுல்லாக விளையாட தெரியாது அப்படின்லாம் கிடையாது தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படில்லாம் கிடையாது அவங்களுடைய நேரம்காலம் அந்த நேரத்தில் ஒரு ஒரு ஃபிராக்சனாஃப் செகெண்டில் நம்மளைவிட ஒரு ஒரு பாய்ண்ட் முன்னாடி இருக்காங்க அவ்வளோ தான் அதனால் வந்து வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு ஜெயிச்சவங்களை பார்த்து தோற்றவங்க எப்படி சந்தோஷமா கைக்கொடுக்குறாங்களோ அதுமாரி தோற்றவங்கள பார்த்து ஜெயித்தவங்களும் வந்து சந்தோஷமா கைக்கொடுத்து அவங்களை வந்து ஊக்குவிக்கணும் ஜெய் தோற்றவங்களுக்கும் ஒரு விளையாட்டில் தோற்றவங்களுக்கு அவங்களை வந்து மேலும் அடுத்த விளையாட்டு போட்டியில் ஜெயிக்கிறத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து மக்கள் ஆதரவு தெரிவிக்கணும் அதனால் விளையாட்டை பொறுத்த அளவு வெற்றி தோல்வி சகஜம் அதேப்போல் தான் வாழ்க்கையிலேயும் விளையாட்டுலேயும் வெற்றி தோல்வியை நம்ம சகஜமாக எடுத்துக்கணும் வாழ்க்கையிலேயும் பல வெற்றிகள் தோல்விகள் வரும் இப்படிதான் வாழணும் இப்படிதான் போகணும் இதுதான் வெற்றி அப்படி என்பது எதுமே கிடையாது வெற்றி என்பது எதுமே கிடையாது வெற்றி என்பது ஒரு இலக்கே இல்லை அதை வந்து பார்த்தோமுன்னா நம்ம இன்றைய தினத்துல ஒரு இலக்காக வெற்றியை நம்ம நினச்சிருப்போம் அது நாளைக்கு அந்த இலக்கு வேறு மாதிரி தூரம் போய் நிற்கும் ஆனால் அந்த இடத்த போய் ஆன பிறகு அவ்வளோ தான் கிட்ட போகும்போது அது இன்னும் தூரமாக போயிருக்கும் வெற்றி என்பது ஒரு கானல் நீர்மாரி தான் பார்க்கறத்துக்கு தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கிட்ட போனால் தான் தெரியும் அது எதுமே இல்லை அப்படின்னு அதுமாரி தான் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிற பசங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டால் போதும் அப்படின்னு நினப்பாங்க கிட்ட போன பிறகு தான் தெரியுது குரூப் ஃபோரை விட குரூப் டூ பாஸ் பண்ணணும் சொல்லி குரூப் டூ பாஸ் பண்ணால் போதுன்னு நினப்பாங்க குரூப் டூ போனவொடனே இப்போ குரூப் ஒன் பாஸ் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க குரூப் ஒன் போனவொடனே அடுத்தது நினைப்பாங்க அந்த வேலை உள்ளார போனதுக்கப்புறந்தான் ஏகப்பட்ட பிரச்சனையை சால்வ் பண்ணி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடி வரும் போது ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்ததுக்கு இவ்வளோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணறத்துக்கா நம்ம படித்தது என்ன நம்ம இப்போ என்ன வேலை பார்த்துட்ருக்கோம் நம்ம படித்ததுக்கும் இந்த வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க ஸோ அதனால் தான் சொல்கிறேன் நம்ம வெற்றி என்பது ஒன்றுங்கெடையாது பார்க்கறத்துக்கு அப்படியே பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு தண்ணி மாதிரி இருக்கும் கிட்டே போக போக அது அது காணாமல் போகிட்டேருக்கும் இல்லை தூர போகிட்டேருக்கும் ஸோ இலக்கு மாறிகிட்டே தான் இருக்கும் வெற்றியோ தோல்வியோ விளையாடுவது நம்மளோடய கடமை அது எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் அதுப்போல தான் வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ அது எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும் ஸோ வெற்றிக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்பதை விட அர்ப்பணிப்பதை விட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கையே ஒரு வெற்றியான வாழ்க்கையாக கொண்டுப்போகிறது ரொம்ப சிறந்ததாக நான் நினைக்குறேன் தேங்க்யூ